எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பஞ்சாயத் தலைவர் பெயரு பார்த்தீங்கன்னா கண்ணன் அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே கட்சிக்காரரு எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அண்டு மினிஸ்டர் மூர்த்தி அவர் தான் எங்கள் ஏரியா கிழக்கு தொகுதி எம்எல்ஏ அவரு தான் எம்பி பார்த்தீங்கன்னா இருந்து சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார்ரை சேந்தவர் அவர் தான் எம்பி இவங்க மூணு பேர்த்துட்டயுமே நிறையா ஒரு அனுபவம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியா பஞ்சாயத்து தலைவரை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து கண்ணன்னு எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக சாக்கடை இல்லாமல் ட்ரைனேஜ் வசதி இல்லாமல் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப போராடி ரொம்ப பஞ்சாயத்து பண்ணி மக்களை தெரட்டி அதை வந்து இப்போ எங்களுக்கு அந்த ரோடு சாக்கடை இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அது எனக்கு ஒரு சிறந்த அனுபவமா இருந்துச்சு அவரு கூட அந்த இது ரொம்ப போராடுனதுதான் ரொம்ப பிடிச்சிச்சி அதேமாதிரிதான் எம்எல்ஏவும் அப்படி தான் எங்கள் தொகுதிக்கு வந்து நிறையா வந்து ஃபண்டு எம்எல்ஏ எம்பி தொகுதிக்கு ஃபண்டு சாலை போடுறது இந்த எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இதை அவுங்க கூட வந்து நான் நேரிலயே நான் பார்த்துருக்கேன்